எங்கள் ஊரில் சுற்றுலா ப சுற்றுலா பகுதிகள் என்னென்னா ஒகேனக்கல் ஏலகிரி கே ஆர் பி டேம் அந்தமாதிரி முதலை ப கே ஒகேனக்கல்லில் பார்த்திங்கன்னா முதலை பண்ணை தண்ணி நதி மாதிரி இருக்கும் மீன் ஃபேமஸ் அங்கே ஆயில் மசாஜ் வந்து ஒருத்தருக்கு நூறுபா ந ஒரு போட் ஹவுஸுக்கு நாலு பேர் போகலாம் நாலு பேருக்கு ஆயிரத்தி ஐநூறுபா அடுத்தது பார்த்திங்கன்னா ஏலகிரி மலை போட்டு போட் ஹவுஸை தான் எல்லாம் சுற்றி காம்மிக்கிறாங்க அடுத்தது ஏலகிரி மலை பார்த்திங்கன்னா ஏலகிரி மலையில் வந்து மலை செடி அதுமாதிரியெல்லாம் நிறைய இருக்குது அங்கே போட் ஹவுஸில் போகலாம் அங்கே ஒரு ஆளுக்கு ஐநூறுபா கேக்கிறாங்க ஐநூறுபா அங்கே அடுத்தது பார்த்திங்கன்னா கே ஆர் பி டேம் கே ஆர் பி டேமில் வந்து த தண்ணி நிறைய இருக்குது அடுத்தது வந்து ஸோ பார்க்கு அந்தமாதிரியெல்லாம் இருக்குது சிறுவர் பூங்கா அதல்லாம் இருக்கு இருக்குது அடுத்தது கொ சின்னப் பசங்கள்லாம் விளாடுறதுக்கு நிறையா இ பார்க்கு இந்த அந்தமாதிரியெல்லாம் இருக்குது விளாடுறதுக்கு கிருஷ்ணகிரி டேமில் வந்து மீன் வந்து நல்லாயிருக்கும் நாங்கள் நான் போனால் அங்கே மீன்தான் ந சாப்பிடுவேன் சுற்றிப் பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும்